நான் போய்ட்டு வந்த இடத்துலே மிக அரிதான இடம் அதாவது எதிர்பாராத இடம் அப்டின்னு கேட்டிங்கன்னா இதுதான் என்னது கல்லணையை இதுதான் சொல்வேன் ஏன்னா அது நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டேன் அங்கே போணும் அதை வந்து சுற்றி பார்க்கணும் அது அங்கே வந்து நான் ஒன் ஹவர் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப வருஷம் கழித்து எங்கள் அப்பா வந்து அந்த சைடு அது எக்ஸாம்ஸ் போய்ட்ருந்தப்ப அந்த இடத்த வந்து எனக்கு கூட்டிட்டு போய்ருந்தாங்க எனக்கு அந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருந்துது கல்லணையில் சுத்தீலும் நாலா பக்கமும் பாலம் அதில் வந்து நிறையா அட்வென்ச்சரான கேம்ஸ்ஸு அப்பறம் வந்து அந்த பாலத்துலேருந்து அந்த அந்த அந்த அந்த பாலத்தில் அந்த அணை மாதிரி கட்டியிருந்தாங்களா அந்த அணைலாம் வேற லெவலில் இருந்தது அந்த அணையை பார்க்கும்போதே அந்த வாட்ரு ஃப்ளோயிங்லாம் செம்மையாக இருந்தது ஒரு காமனான ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா காமன் விஷயத்துலேயே ஒரு குவார்டினேஷனாக இப்போ வந்து இப்போ நம்ம சொல்லுவோம்ல இப்போ நமக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும் என்னடா ஊரில் எத்தனையோ இடம் இருக்கே போயும் போயும் கல்லணையை புடிச்சிருக்குங்கிறா தஞ்சாவூரில் கல்லணை தானே பேமஸ் தஞ்சாவூரில் கல்லணை தான் ஃபேமஸ்ஸு ஆனால் நான் போனது வந்து எப்போது அப்போ தானே ஸோ வந்து எனக்கு எது அதிகமாக தேவைப்பட்டுதோ அது வந்து நான் அதிகமாக வந்து ஆசைப்பட்டு வாங்கிப்பேன் அதே தான் இப்போ எங்கள் அப்பா ஆசையா அங்கே கூட்டிட்டு போனாங்க நான் அதை ஏற்றுக்கிட்டேன் எப்பையுமே ஒரு விஷயம் பிடிக்கிறப்ப கிடைக்கல அப்படின்னா அது வந்து கிடைக்கிறப்ப பிடிச்ச மாதிரி ஏற்றுக்க முடியணும் எடுத்து ஏற்றுக்கணும் அதுதான் முக்கியமாக இருக்குது எனக்கு வந்து அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அந்த எடம் அந்த இடத்துல வந்து நிறையா நிறையா ஒரு க்ரிட்டிக்கலான சுச்வேஷனில் கூட எங்கள் அப்பா அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க எனக்கு அந்த ப்ளேஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா அங்கே தான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் இப்பிட்லாம் வந்து திங்கிங் பார்ட் அந்த கல்லணை கட்டினத்துக்கான கதை என்ன நார்மலாக ஒரு விஷயத்த நம்ம செய்யணும் அப்படின்னா எதுவாக இருந்தாலும் நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டோடு செய்யணும் நம்ம எது செஞ்சாலும் அது வந்து பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்னு ஒரு எண்ணிக்கையோடு தான் செய்யணும் அதேதான் நானும் சொன்னேன் அதனாலதான் அந்த கல்லணை உருவாச்சி அந்த கல்லணையை ராஜராஜ சோழன் கட்டுறதுக்கு முன்னாடி என்ன நெனைச்சிருப்பாரு பார் அவரோட தாட்ஸ் எப்படி இருந்திருக்கும் எதனால அந்த கல்லணையை கட்டினாரு ஸோ நம்ம தஞ்சாவூருக்கும் ஒரு நீர் வரத்து அப்படி இருக்கணும் அப்படி நெனைச்ச பட்சத்தில் அதுதான் ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கு